சார் வணக்கம் டாடா நெக்ஸான்லேருந்து பேசுகிறேங்க சொல்லுங்கள் சார் ஆமாம்ங்க சார் சார் டாடா நெக்ஸான்லேருந்து பேசுகிறங்க சார் சொல்லுங்கள் சார் இருக்குங்க சார் இருக்குங்க சார் சார் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாடா நெக்ஸான் வந்து ஒரு ஃபிஃப் டுவெல் லாக்ஸ்லருந்து மூணு மூணு மாடல் இருக்குங்க சார் அதுலையே வந்து ஆமாம்ங்க சார் அது ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு ப்ரைஸ் வருங்க சார் சார் ஈஎம்ஐ பண்ணிக்கலாங்க சார் எங்கள் எங்கள் எங்கள் இதுலையே வந்து எங்கள் இதுலேர்ந்தே பண்ணிக்கொடுக்குறோம் ஆ பண்ணிக்கலாங்க சார் ஆமாம்ங்க சார் சார் அது நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட் கட்டுறத பொறுத்துங்க சார் எவ்வளவு நீங்களாக நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லாமே பேசிக்கலாங்க சார் ஆ சரிங்க ஆமாம்ங்க சார் எத்தனை ஈஎம்ஐ நீங்கள் எத்தனை மாதம் போடுறீங்க எப்படி போடுறீங்க உங்கனால எவ்வளோ கட்ட முடியும் அதெல்லாம் வந்து கேட்டு அதுக்கு தவுந்தமாதிரி போட்டுக்குலாங்க சார் எல்லாமே பண்ணிக்கலாங்க சார் உங்களுக்கு ஃபேவராகவே பண்ணிக்கலாங்க சார் வாங்க சார் இல்லைங்க சார் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக மாறுங்க சார் ஆமாம்ங்க சார் சார் ஒவ்வொன்று அட்வான்ஸ் மாடல் தாங்க சார் ஓ நீங்க நேரில் வந்தீங்கன்னா அந்த காரோட டெமோவும் வந்து நீங்கள் நேரில் சொல்லி காமிச்சு சொல்லுவோங்க சார் நீங்கள் எங்கி எங்கே எங்கே எங்கைங்க சார் பக்கத்தில் இருக்குறீங்களா லாங்காங்க சார் சரி சரிங்க சார் நீங்கள் வாங்க சார் ஷோரூமுக்கு வாங்க சார் ஏன் பேர் கிருஷ்ணமூர்த்திங்க சார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஏன் காண்டக்ட் நம்பர் இதாங்க சார் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வா வாங்க சார் உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக பண்ணிக் கொடுக்குறேங்க சார் சார் வாங்க சார் கண்டிப்பாக எடுத்துக்கலாங்க சார் வாங்க சார் இல்லைங்க சார் நீங்கள் வாங்க சார் வாங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம் வாங்க சார் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ எல்லாமே எல்லாம் எல் சார் அது அஞ்சு வருஷங்க சார் ஆ சார் வாங்க சார் நேரில் வாங்க சார் பேசிக்கலாங்க சார் ஆ சரிங்க சார்